எப்பா டிரைவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகணும் எவ்வளோ நேரம் ஆகும்

அப்படியா ஏன் நேர்வழியாக போக முடியாதா சுற்றிகிட்டுதான் போகணுமா ஓ ரோடு வேலை செய்யறாங்களா சரி சரி அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அதிகமாக எவ்வளோ நேரம் ஆகும் பத்து நிமிஷம் சேர்த்தி ஆகுமா அதனால் எவ்வளவு ஐம்பதுருவா சேர்த்தி ஆகுமா எப்பா இதை முதலையே சொல்லிருக்கலாம்ல வண்டி ஏறையிலையே சொல்லி இருந்தின்னா நான் ஒரு பாதையை சொல்லிருப்பேன்ல அதில் போயிருந்தால் நேராக போயிருக்கலாம்ல அப்படியா அதுக்கு முன்னாடி இது போயிடலாமா உஹ் சரி பார்த்து மு கேள் நல்லா சீக்கிரமாக கொண்டுபோய் விடுகிற வழியை பார்